ஹலோ மேடம் உள்ளே வரலாமா ம் இந்தமாரி பையன் டென்த் பாஸ் பண்ணிவிட்டாப்ல அதான் ஸ்கூலில் சேர்க்கலான்னு வந்துருக்கோம் அட்மிஷனுக்கு பாலா நானூற்றி பத்து மார்க் எடுத்துருக்காப்ல பையோ மேக்ஸ் குரூப்பு வேணும்

நாங்கள் ரொம்ப லாங்லேர்ந்து வந்துருக்கோம் அதான் ஹாஸ்டல் எப்படி என்னான்னு கோச்சிங்லாம் எப்படி மேம் கோச்சிங்லாம் எப்படி இருக்கும் என்ன ஆ ஓகே ஆ ஓகே ஆ ஓகே ஏ பையன் மட்டும் நல்லா படிச்சு மார்க் வாங்கினா போதும் நல்ல வேலைக்கு போய்டனுன்றதுக்காக தான் மற்ற ஸ்கூலை விட்டுவிட்டு உங்கள் ஸ்கூலில் வந்து சேர்க்குறன் ஆ ஓகே ஆ ஃபுட்டுலாம் எப்படி குவாலிட்டியாக இருக்குமா ஆ ஓகே ஆ ஓகே மேடம் ஆ போட்டுக்குறோம் மேடம் ஓகே குரூப்பு மட்டும் பையோ மேக்ஸ் வேணும் ஆ ஓகே மேடம்

சரி இப்பையே பையனை விட்டுவிட்டு போகணுமா ஜாயின் பண்ணிவிட்டா இல்லை ஆ சரி நாளைக்கே ரீஓப்பன் ஆயிடுமா ஆ ஓகே எதாவது ஸ்பெஷல் க்ளாஸ் எதாவது உண்டா லேங்குவேஜிக்கெல்லாம் ஆ ஆ ஓகே மேடம் ஆ இல்லை மேடம் பையனை இன்னைக்கு சேர்த்துடலாமுல்ல ஆ ஓகே ஓகே